எங்கள் ஊர் வந்து கிராமம்தான் சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து பெரிசா ஒன்றும் கிடையாது ஊரை சுற்றி வெறும் காடாக இருக்கும் அந்த காடு வேணால் நல்லா இருக்கும் உள்ளே போய்விட்டு அங்கே நிறைய மரம் இருக்கும் அங்கே நிறைய மான் இருக்கும் முயல் இந்த மாதிரிலாம் இருக்குது அது வந்து அப்பப்போ வந்து நம்ப பார்க்கலாம் ஆனால் நம்ம சௌண்டு கேட்டால் அந்த அனிமல்ஸெலாம் ஓடிவிடும் ஆனால் ஆனால் பொம் நிறைய மான் இருக்குது முயல் கூட அவ்வளோவுக்கு கண்ணில் வந்து படாது ஆனால் மான் படும் அப்புறம் வந்து நிறைய நெ வயக்காடெலாம் இருக்குது பார்க்க நல்லா அந்த நம்ப நாற்று நட்டத்துக்கப்புறோம் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா அப்டேயே பச்சை பசேல்ன்னு இருக்கும் அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தீமிதி திருவிழா பண்ணுவாங்க ஊரில் அப்போ வந்து பக்கத்து ஊரில் இருந்து எல்லோரும் வருவாங்க அப்போ திருவிழாவில் வந்து நல்லா நிறையா கடை போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் சடல்லு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ திருவிழா பார்க்க நல்லா இருக்கும் தீமிதி திருவிழா அப்புறம் மாதம் மாதம் வந்து எங்கள் ஊரில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க பிரதோஷன்னுட்டு எனக்கு சிவன் சாமின்னால் ரொம்ப பிடிக்கும் டெய் மாதம் மாதம் வந்து நான் பிரதோஷத்துக்கு தவறாமல் போய்விடுவேன் அப்போ நல்லா இருக்கும் கோவிலில் அப்புறம் எங்கள் ஊரில் வந்து தீபாவளி தீபாவளியை விட வந்து பொங்கல் வந்து நல்லா செலப்ரேஷன் பண்ணுவோம் பொங்கல் ஏன்னால் நாங்கள் வந்து விவசாயம்தான் பண்ணுறோம் அதனாலே பொங்கல் திருவிழான்னால் நல்லா இருக்கும் காலைலிருந்து ஈவினிங் வரையும் நல்ல ஒரு ந ஒரு வாரத்துக்கு வந்து ஊரே அப்டேயே ஜெகஜோதியாக இருக்கும் இப்போ மாட்டு பொங்கல்னால் போதும் மாடெலாம் நல்லா கழுவி குளிப்பாட்டி அதுக்கு வந்து படையல் போட்டு அந்தமாதிரி பண்ணுவோம் அப்புறம் கருநாள் கருநாள் அப்போது வந்து ஸ்டேஜுலாம் போட்டு நிறைய பிள்ளைங்கள்லாம் வர வச்சு அந்த போட்டி இந்த போட்டி எல்லா போட்டியும் வைப்பாங்க கோலப்போட்டி அப்புறமேட்டுக்கு வந்து கபடி கொக்கோ அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அப்புறம் பாட்டு போட்டி அப்புறம் நைட் ஆன உடனே வந்து ஆர்கெஸ்ட்டா இந்த மாதிரிலாம் போடுவாங்க பொங்கல் திருவிழா தான் எனக்கு பிடிச்சதே ரொம்ப எங்கள் ஊரில் நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை